ஹலோ ஆமாம் மேம் சொல்லுங்கள் சேரிங்கம்மா ஆ பண்ணிடலாம் மேம் நீங்கள் எத்தனை பேர் போகிற மாதிரி இருக்கீங்க

தவேரா ஓகேவா இல்லை டெம்போ ட்ராவலர் அது அந்த மாதிரி வேணுமா மேம் சரி ஓகே ஆ என்றைக்கு மேம் சரி மேம் ஆ ஓகே மேம் கொடைக்கானல் மட்டும் தானே ஓகே ஓகே மேம் நாள் வாடகைப்படி தான் மேம் வாங்குறோம் ஒரு நாளைக்கு டென் தௌசண்ட் அந்த மாரி வாங்குறோம் நீங்கள் த்ரீ டேஸ் போகிறதுனால ஒரு தேர்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி ஆகும் மேம் ஆ கண்டிப்பாக மேம் உங்களுக்கு எந்த ப்ராபளமும் இருக்காது சேஃப்பாக தான் இருப்பீங்க சரி மேம் நீங்கள் எத்தனை மணிக்கு ஆக்ஷுவலாக கிளம்பணும் சரி ஓகே நீங்கள் அப்போ உங்கள் அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணிவிடுங்க நான் பார்த்துக்கறேன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகுது சிவகங்கை ஊர்லேருந்துன்ட்டு நான் கேல்குலேட் பண்ணிவிட்டு ஒரு எயிட் தேர்ட்டி போல் நான் அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கறேன் மேம் ஆ ஒரு டென் தௌசண்ட் மட்டும் முன்னாடி ஜீபே பண்ணுற மாரிருக்கும் மேம் சரி மேம் நான் சென்ட் பண்ணிவிடுறேன் நீங்கள் அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சென்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல் ம் ஓகே மேம் தேங்க்யூ